தருமபுரி மாவட்டத்தில் பல தொழில்கள் உள்ளன ஒவ்வொரு தொழில்களையும் எதிர்கொண்டு சில உள்ளூர் தொழில்கள் வணிகங்கள் அதிகமாக செயல்படுகிறது தருமபுரி மாவட்டத்தில்னு பார்த்தா அதிகமாக வந்து பயிர்கள் இடுவார்கள் காய் மாங்காய் இருக்கும் ஊருக்கு ஊருக்கு தகுந்த மாதிரி அது எல்லா தொழில்களும் வந்து வ நடைபெறும் கால போக்கில் எப்படி அது முன்னேறும்னா ஒரு சில தொழில்கள் முன்னேறியது ஒரு சில தொழில்களின் சவால்கள் வாய்ப்புகள் இன்னும் எதிர்கொண்டே இருக்கிறது எனக்கு தெரிந்தவாறு எ அது எதுவும் எனக்கு அதிகமாக தெரியாது ஏனென்றால் நான் இந்த தருமபுரி மாவட்டத்தின் பொருளாதாரத்தை பற்றி நான் இன்னும் முழுமையாக நான் எதுவுமே எனக்கு தெரியாது ஆகையால் எந்த ஒரு விஷியமும் தெரியாமல் நான் எதுவும் கூறவும் முடியவில்லை